பழங்குடியின கிராமங்களுக்கு நம்ம ஏன் செல்கிறோம்னு சொல்லி சொன்னோம்னால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து அவங்க வந்து சுத்தமான காற்று நாம் நம்ம அவங்க விரும்பி நம்ம போகிறத்துக்கனா காரணம் வந்து சுத்தமான காற்று நல்ல இயற்கையான இயற்கை சூழ்ந்த இடங்கள்ல அவங்க வசிக்கிறது அதனால அதை வந்து நம்ம அங்கே போய் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் நிறைய பேர் வந்து அதை ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கால் அம் அவங்களோட கலாச்சாரம் எந்த நாகரிகத்தையும் இது பண்ணாமல் அவங்க வந்து வாழுகிற அந்த வாழ்க்க வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் அது அவ்வளோ நான் அருமையான வாழ்க்க அவங்களுது அதுக்காக தான் நிறைய பேர் வந்து அதை விரும்பி போகிறாங்க அங்கே வந்து இயற்கையாக கிடைக்கக் கூடிய உணவுகளில் கூட விரும்பி சாப்பிட்றதுக்கு கூட நிறைய பேர் போவாங்க மலை ஏறிப்போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவங்க விரும்புவாங்க நம்ம இப்போ நாகரிகத்தோடய இது எந்த சாயலுமே இல்லாமல் பழங்குடியின கிராம மக்கள் வந்து ரொம்ப நல்லாவும் வர வந்தவங்களை ரொம்ப எப்படி உபசரிக்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம இங்கே கீழே நாகரிகத்தோடய இதுக்கும் வந்து அவங்க அதையும் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க எப்படி இவங்க வந்து எவ்வளோ நாகரிகமாக இருக்காங்க என்ன ஏது அதையும் அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அதையும் அவங்க வந்து பின்பற்றாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அங்கே போய் அவங்களோட பழங்குடியினர் கிராமங்களுக்கு சென்று அவங்களோட இதை வந்து நம்ம வந்து பின்பற்றுகிறோம் அதுக்காக தான் நிறைய பேர் வந்து அதை விரும்பி போகிறாங்க